ஆ எலக்ட்ரான்னு ஆ ஆமாம் சார் சக்தி அப்லையன்சஸ் தான் ஆ ஓகே சார் எல்இடி டிவி நம்மள்ட்ட எல்லா ப்ராண்ட்லேயும் அவைலபிள் இருக்குது சார் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராண்டில் நீங்கள் பார்க்குறீங்க ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சா சார் ஓகே சார் ஒன் பிளஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபாட்டி த்ரீ இன்ச்சுலேயே ஒரு மூணு ரேட்டில் வருது சார் நாற்பத்ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பதுன்னு உங்களுக்கு எந்த மாதிரி ரேட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொன்னிங்கனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்குலாம் சார் ரெட்மீ வந்து உங்களுக்கு ஒன் பிளஸ்ஸை விட கம்மியாக தான் சார் வரும் உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு ஒன் பிளஸ் வேணுமா இல்லை ரெட்மீயே எடுத்துக்கிறிங்களா சார் ஆ ஓகே சார் நீங்கள் நேரில் வந்து மாடல் பார்த்து எடுத்துக்கலாம் சார் எல்லா எல்லா கொட்டேஷன்னும் உங்களுக்கு அனுப்பிடுறேன் ஆ தேங்க்ஸ்